அன்றாட உரையாடல்ன்னா தமிழ் மக்கள் எல்லாரும் எதாச்சும் உறவினர்கள் யாராச்சும் வந்தாங்கன்னா வாங்க உட் உட்காருங்க சாப்பிடுங்க என்ன விஷயம் என்ன சாப்பிடிங்க எங்கே போய்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பொதுவான நாலு நல்ல வார்த்தைகள் பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க நன்றி வணக்கம் போய்விட்டு வாங்க இந்த மாதிரி நிறையா சொற்கள்லாம் பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் பொதுவாக யூஸ் பண்ணுற கூடிய சொற்கள் தமிழ் மக்கள்